புகைப்படம் வந்து எப்படி ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து எனக்கு எந்தமாதிரி இன்ட்ரெஸ்ட்டுன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்து அந்த வெட்டிங் வெட்டிங் டைம்ஸ்லெலாம் வந்து ஷூட் எடுப்பாங்க ஃபோட்டோ ஷூட் அந்தமாதிரில்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங் பண்ணுறது அந்த வீடியோ அதெல்லாம் பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தது தான் அது பார்த்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தது இப்போது வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போதோ டுவெல்த் முடிஞ்ச பிறகோ வந்து எனக்கு எனக்குன்னு ஒரு ஃபோ மொபைல் ஃபோன் வந்த பிறகு நான் வந்து என்னுடைய பிடிச்சதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் இயற்கையை ஃபோட்டோ எடுக்கிறது என்கூட இருக்கிறவங்கள வந்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுப் எடுக்கிறது இயற்கையை வந்து அது வீடியோவாக எடுக்கிறது அந்தமாதிரி ஒவ்வொரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்தமாரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இப்போது கூட ஏதாவது வானம் இயற்கை இயற்கைங்கிறது வந்து என்னென்னால் ஒரு இயற்கையை வந்து ஒரு என்ன காட்சி புகைப்படன்னுதான் சொல்வேன் நான் ஏன்னால் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம வந்து வாழ்ந்திட்ருக்கோம் அது அதனால் வந்து அந்த இயற்கை நம்மளுக்கு வந்து நமக்காகவும் அர்பணிச்சுட்டு இருக்குது ஒவ்வொரு விதத்ததிலையும் நம்மளுக்கு அதனால் எனக்கு ஒரு புகைப்படங்கிறது அது சார்ந்து வருதுனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் ப்ளஸ் என்னென்னால் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு எடுக்கவும் முடியாது எடுக்கிற சூழ்நிலையும் இருக்காது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது புகைப்படம் அது எடுக்கம்போது அதுக்கு அது வந்து ஒரு தனி ஃபீலு நம்ம அதில் வந்து ஒரு முழு ஈடுபாடு கொண்டு வந்துடுவோம் அந்த டைம் வந்து மற்ற மற்ற எதுவுமே நம்மளுக்கு வந்து ஞாபகமும் இருக்காது